கோடை காலத்தில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறது வாழை நிலக்கடலை இந்த மாதிரி இருக்கிற தாவரங்கள் தான் பண்ண முடியும் அதுக்கு தண்ணிர் முக்கியமாக தண்ணிர் தேவை அந்த தண்ணிர் வந்து கோடை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப வறட்சியாக இருந்தாலும் கஷ்டம் ரொம்ப இதாக இருந்தாலும் அது கஷ்டமாக இருக்கு அதுக்கு வந்து நம்ம கொளம் குட்டை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பம்ப் பண்ணி வாழையை காப்பாத்துகிறோம் ரெண்டாவது கோடை காலத்தில் காற்று ஆடி மாதம் இப்போ இந்த மாசம்ங்கிறது ஆடி மாசத்தில் காற்று அதிகம் அப்போ அந்த எலை வாழை எல்லாம் காற்று தாக்க கூடிய ஒரு சூல்நெலை வரும் போது எல்லாம் முறிஞ்சு விழுந்துடும் நம்ம பண்ண அத்தனையும் வேஸ்ட்டாக போய்டுது கடல காயும் அப்படி தான் நம்ம மழை காலத்துலேயுமே நம்ம கடல காயை வச்சுட்டு இருக்க முடியாது மழை காலத்தில் வந்து கடல காய் பூராக அவிஞ்சு போய்டும் கோடை காலத்தில் தண்ணிர் பற்றாது இந்த மாதிரி ஒரு சூழ்நெல இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ரொம்ப சவுகரியமா இருக்கும்